டெய்லி நம்ம சாப்பாட்டில் வந்து காய்கறிகள் சேர்த்துக்குணும் காய்கறிகள் சாப்பிட்டா நமக்கு என்ன பயன்னு சொன்னிங்கன்னா பீட்ரூட் எடுத்துக்கினோம்னா நமக்கு நல்லா ரத்த விருத்தி ஆகும் உருளைக்கிழங்கு சாப்பிட்டா மாவு சத்து வெண்டைக்காய் சாப்பிட்டா வந்து நியாபக சக்தி சாப்பாட்டு நம்ம வந்து கால் பகுதியாகவும் காய்கறிகளை வந்து அரை அரை பகுதியாகவும் நம்ம இப்போ வந்து எடுத்துக்குணும் இப்போ இருக்குகிற காலகட்டத்தில் ஏன்னால் நம்ம வந்து காய்கறிகள் சாப்பிட்டா தான் நமக்கு உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி அப்புறம் வந்து கீரை எடுத்துக்குணும் நம்ம ஏன்னால் கீரை சாப்பிட்டோம்னா அதுவும் இந்த கால இப்போ இந்த கோடை வெயிலில் வந்து நம்ம கீரை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி முருங்கக்கீரை ஒன்று விட்டு ஒரு நாள் எடுத்துக்குலாம் வாய்வு கலையும் உடம்புக்கு குளிர்ச்சி எல்லா வித நோயும் கட்டுப்படுத்துகிறது வந்து முருங்கக் கீரை அரை கீரை சிறு கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி பிளஸ் வந்து ஃப்ரூட்ஸுங்க எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸில் வந்து ஆப்பிள் பார்த்தீங்கனா ஆப்பிளு மாதுளை இதலாம் வந்து ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப நமக்கு வந்து ரத்த விருத்திய உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் பழங்கள் இதெல்லாம் மீன்னு எடுத்துக்குணும் அதே மாதிரி முள் அதிகமாக இருக்குகிற மீன் சாப்பிட்டோன்னா வந்து நமக்கு கண் பார்வைக்கு வந்து ரொம்ப நல்லது வாய்வுகளை கலைக்கும் மீன் வந்து முள்ளு இருக்குகிற மீன் வந்து நம்ம ஜாஸ்தி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உணவில் வந்து இந்த ஹோட்டல் ஐட்டம்லாம் நம்ம எதுமே சாப்பிடக் கூடாது நம்ம இயற்கையாக இருக்குகிற காய்கறிகள் சாப்பாடு சாப்பாட்டை அதிகமாக தவிர்த்திட்டு சிறுதானிய உணவுகள் இப்போலாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கறது சிறுதானிய உணவு உணவுகள் கேழ்வரகு ராகி மக்காச்சோளம் இது இது மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கணும் நம்ம உடம்புக்கு ரொம்ப வந்து கூலிங்காக இருக்கும் இப்போ உணவே மருந்துன்றது போயி மருந்தே உணவாயிடுச்சு இப்போ இருக்குகிற கால கட்டத்தில்